ஆ சொல்லுங்கள் ஆ ஆ சொல்லுங்கள் இது உங்களுக்கு மைலேஜ் தர்ற மாதிரி வேணுங்களா ஸ்கூட்டர்ஸ்சில் பார்க்கறீங்களா இல்லை ஸ்கூட்டர்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது நிறைய ப்ராண்ட் இருக்குது உங்களுக்கு உங்க லக்கேஜ்ஜு கூட ஸ்கூட்டர்ஸ்சில் முன்னாடி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ்சில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பைக் பேர் சொன்னீங்கன்னால் அது என்னென்னு பார்த்துட்டு சொல்லலாம் மைலேஜ்ஜில் வந்து டியோ எடுத்துக்கிறீங்களா டியோ வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு ஒன்று முப்பத்தஞ்சு வரும் ரெடி பேமெண்ட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னால் ஒன்று முப்பத்தஞ்சு வரும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ட்யூ போட்டு எடுக்கிறீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும் டௌன் பேமெண்ட் நீங்கள் எவ்வளோன்னா ஒரு இருபதாயிரம் கட்டலாம்

இருபதாயிரம் பேமெண்ட் கட்டிட்டு ஸ்கூட்டர் வாங்கிக்கிலாம் ஒரு ஒரு வருஷம் க்யாரண்டி கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரெடி பேமெண்ட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னால் ஷோ ரூமில் ஃபஸ்ட் சர்வீஸு ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துருவோம் ஹெல்மெட் ஒன்று கொடுத்துருவோம் உங்கள் சார் சொல்லுங்கள் ஆதார் கார்டு இது நார்மலாக தான் ஆதார் கார்டு இதெல்லாம்தான் எடுத்துகிட்டு வரணும் ஃபோட்டோ இது மாதிரி தான் புரியலைங்க டேட்டுங்களா ட்யூ டேட்டுங்களா ஒன்றாந்தேதியானா கட்டுற மாதிரி இருக்கும் ஆ அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டீங்கன்னால் அதை நாங்கள் எடுத்துக்குவோம் ஷோ ரூம் வந்து அது திருச்சியில் இருக்குது அதுதான் திருச்சி திருச்சியில் இருக்குது நாளைக்கே வந்தால் கூட பார்க்கலாம் ஸ்கூட்டர்ஸ்ஸெல்லாம் நிறைய இருக்குது சார் ஆ நாளைக்கே வந்தால் கூட பேமெண்ட் கட்டி டெளன் பேமெண்ட் கட்டி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் இல்லை ரெடி பேமெண்ட் கட்டுறதா இருந்தாலும் கட்டி எடுத்துக்கலாம் ரெடி பேமெண்ட்டாக எடுத்துக்கிறீங்களா ஆ சரி ஓகே